ஹலோ ஹலோ காய்கறி ம காய்கறி மண்டிங்களா எனக்கு கே கேரட்டு கத்திரிக்காய் உருளக்கிழங்கு மூணிலியும் ஒவ்வொரு கிலோ வேணுங்க ஆ நான் வ வரேங்க அது நீங்கள் எப்படின்னு காட்டுங்கள் காட்டிட்டு அப்புறம் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேங்க ம் சரிங்க காய் காய்கறிலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்களா சரிங்க அப்பறங்க கேரட் ம் கேரட்டு இருக்காங்க ஆ ஹலோ நிறையாவே ரேட் பார்த்து நாங்கள் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆ பார்த்துட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் நெ நிறையா வாங்கணுங்க வாங்கிக்கிறேன் சரிங்க சரிங்க வேறெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க எங்களுக்கு அது மட்டும் போதும் வேறு வேண்டாம் நான் வேறு வேணுன்னால் மறுபடியும் நான் உங்களுக்கு கால் பண்ணுறேங்க

ம் இல்லைங்க இது இப்ப நீங்கள் இதை மட்டும் போட்டுக் கொடுங்க நாங்கள் பார்த்துட்டு அப்பறம் நாங்கள் எடுத்துக்கிறோம் மேம் நிறையவே எடுத்துக்கிறோம் ஆ இப்போதிக்கி இது போணுங்க போதுங்க நாங்கள் வேணுன்னால் நாங்கள் மறுக்கா உங்களுக்கு கால் பண்ணுறோம் ம் சரிங்க தேங்க் யூ ஆ